இருபத்தி நாலு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி அஞ்சு இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு பதினேழு பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஒன்பது மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து நாலு